வான்வெளியில் காணப்படும் பல்வேறு அதிசியங்களை விண்மீன்களை பற்றியும் நாம் வந்து ஆன்லைன் மூலமாகவும் கூகுள் போன்ற அமைப்புகளின் மூலமாகவும் அணு ஆராய்ச்சி கூடங்களுக்கும் வான்வெளி ஆராய்ச்சி கூடங்களுக்கும் சென்று பார்க்கலாம் பல்வேறு நாளில்லத் நாளிதழ்களில் வரும் செய்திகளையும் அன்றாடம் தெரிந்துக் கொண்டு அதன் மூலம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் தெரிந்துக் கொள்ளலாம் புத்தகங்களில் கட்டுரைகளாக எழுதி படி எழுதி வெளியிடுவது வள வெளியிடுவதன் மூலமும் நம்மட் அவற்றை படித்து தெரிந்துக் கொள்ளலாம்